செய்து கொண்டிருக்கிறேன் தப்பொழுது த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் விவசாயம் செய்கிறேன் ஆரம்பத்தில் கரும்பு இதெல்லாம் போட்டப்போ களிமண் அந்த பகுதியெல்லாம் அது வளரும் அது செய்தோம் அப்போ இந்த செடிகளெலாம் பார்த்தீங்ன்னா பூரா செம்மண்ணுதான் போடணும் அதில் தான் வளரும் நல்லா அந்த செம்மண்ணுக்கு அங்கே எண்ணய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதுமாதிரி காய் வகைக்கெல்லாம் போட்டு மருந்து உப்பு வைப்போங்க அது உப்பு வந்து இப்போலாம் கடையில் கேட்டுக்குவோம் என்ன யூரியா இதுமாதிரி என்னென்ன உப்பு போட்டாச்சுன்னால் அதுமாதிரி பழைய நிறையா இருக்குங்க உப்புகள் அதை இய்யா அதை வாங்கி செடிகளுக்கு வைப்போம் அப்புறோம் பூச்சிங்களுக்கெல்லாம் பூச்சி மருந்து அது கடையில் தான் கேட்போம் என்ன அந்த செடிக்கு இந்த வெள்ளாமைக்கு உதாரணமாக தக்காளின்னால் அதுக்கென்ன மருந்து அடிக்கலாம் வெண்டைக்காயின்னா அதுக்கென்ன அடிக்கலாம் அப்படி மரத்தை கேட்டு தா கடையில் தா வாங்கி இதெல்லாம் அடிப்போம் அப்படி அடிச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம்